சார் வணக்கங்க லேண்டு ப்ரோக்கர்னு கேள்விப்பட்டேன் ஆ ஆ ஒ ஒரு மூணு ஏக்கரு வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி இடோம் வேணுங்க இங்க விவசாயம் பண்ணணும் நல்ல தண்ணி இடமா இருக்கணும் ஆ

ஆ நஞ்ச நஞ்ச பண்ணலாமா பயிர் பண்ணலாமா ஆ ஆ ஆ ஏக்கர் ஏக்கர் என்ன வில சொல்கிறாங்க

இருங்க இருங்க இது நீங்கள் என்னமோ ப்ளாட் போட்டு விற்கிற மாதிரி சொல்கிறீங்க

ம் அது சரி இது ஏக்கரு என்ன வில இருக்குது எந்தப் பக்கம் போகணும் ஏக்கர் என்ன வில

நீங் நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க

இல்லை இல்லை நான் குரும்புலூர்லிருந்து பேசுறேன் நான் குரும்புலூரில் இருக்கிறேன் நான் வந்து உங்ககிட்டே காண்டேக்ட் பண்ணுறேன் அதாது நேரடியாக வந்து நான் பேசிறேன் அந்த வில வந்து மூணு ஏக்கரு இருக்கணும் விலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துப் போட்டு நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்புறோம் அதெல்லாம் சரி பண்ணால் தானே அப்புறோம் உங்களுக்கு ஏதாவது சரி பண்ண முடியும் வர்றங்க நான் அங்கே வரறேன் ஒரு காலையில் வர்றேன் இல்லைன்னா சாய்ந்திரமா ஒரு

நீங்கள் ஆ ஆ சரி சரி சரி வந்துருங்கள் ஆ வந்துருங்க காலைல நேரத்தில் வாங்க நேராக வச்சு பேசிக்குவோம் பேசுவோம் அந்த பார்த்து அதுக்குள்ளயே முடித்துத் தரணும் ஆ ஆ ஆ நன்றி நன்றி வச்சுருட்டுங்களா சரி நன்றி